ஹலோ ஆ சொல்லுங்கள் நாங்கள் உங்களைதான் காண்டக்ட் பண்ணோம் நான்தான் ஃபோன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு நான் தான் ஃபோன் பண்ணிருந்தேன் உங்களுக்குக்கிட்ட துணி கொடுக்கறதுக்காக பிள்ளைங்களோட யூனிஃபாம் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் பாரதி ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன் ஆ ஒரு நூறு ட்ரெஸ்ஸு தச்சு கொடுக்குணும் சரிங்க ஒரு பீஸ்க்கு எவ்வளோ கேட்கறீங்க காசு ம் சரி சரி சரிங்க சரிங்க பார்த்து நீங்கள் தச்சுக் கொடுங்க நூறு பீஸ் தைக்கணும் நூறு பிள்ளைங்களோடது

ஆ கொடுத்துட்றோம் ஒரே மண்டியாகவே கொடுத்துட்றோம் நாங்கள் நீங்கள் தச்சு ரெடி பண்ணி கொடுங்க நாங்கள் கா கொடுத்துட்றோம் நாங்கள் பே பண்ணிடுறோம் உங்களுக்கு ம் சரிங்க ஆ ஓகே ஓகே மேம் தேங்க் யூ